யோகம் என்றால் ஆன்மீக ஒருங்கிணைப்பு என்று பொருள் ஆன்மீக ஒருங்கிணைப்பு என்பது ஜீவாத்மாவானது பரமாத்மாவுடன் ஒரு குறிப்பிட்ட அளவு அதனுடன் இணைவது ஆன்மீக ஐக்கியம் அல்லது யோகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த யோகத்தில் இரண்டு நிலைகள் உள்ளது ஒன்று முழு கவனம் செலுத்துதல் மற்றொன்று பற்றின்மை இதை நான் அன்றாட வாழ்வில் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நாம் பேசுகிறோம் முழு கவனம் செலுத்துதல் அப்படின்னா நாங்கள் வேலை செய்கிற இடத்துல அந்த வேலையில் தேவையான அளவு முழு கவனம் செலுத்தணும் அந்த முழு கவனத்தை செலுத்துகிறதனால நம்மளுக்கு வேலையில் இருக்கக்கூடிய ஈடுபாடு அதிகரிக்கிறது வேலையை நாம் வேகமாகவும் செய்ய முடிகிறது அந்த வேலையில் ஒரு ஒரு அதிக பக்க அறிவு செலுத்தி நாம் அதை மிகவும் துல்லியமாக கணக்கிட முடிகிறது ம மற்றும் நமக்கு நேரம் அதிகமாக இன்னும் கிடைக்கிறது இந்த மாதிரி பல வகைகளெல்ல நம்ம பற்றின்மை பற்றி பேசுகிறோம் அடுத்தது அப்படின்னா பற்றின்மை அப்படிங்கிறது என்னன்னா நாம் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அந்த வேலையை நாம் விட்டுவிட்டு அடுத்த வேலையை செய்கிறோம் அப்படி இருக்குதுன்னு வச்சிக்கோங்க ஒரு ஒரு குழுவோடு நாம் இணைந்து வேலை செய்யும்பொழுது ஒரு ஐந்து ஆறு வேலைகள் இருக்கிறது இருந்தால் அந்த குழுவுடன் இருக்கக்கூடிய வேலை நாம் அனைவரும் ஒன்றோடு ஒன்று இணைந்து தேவையான வேலைகளை செய்வது அந்த தேவையான வேலைகளை செய்யும்பொழுது சில இடையூறுகள் ஏற்பட்டால் அந்த வேலையை விட்டு விட்டு அதற்குண்டான வரைமுறைகளுடன் அடுத்த வேலையை நாம் தொடர்ந்து செய்வது இந்த மாதிரி அந்த வேலையில் கவனம் செலுத்தாமல் அந்த முழு குழுவுக்குண்டான வேலை என்ன கொடுத்துருக்கோ அதை அப்ட்டேன் பண்ணக்கூடிய அதாவது அதை நாம் முழு முயற்சியுடன் செய்ய வேண்டும் இடையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றோடு எடுத்துக்கிட்டோம்னா இது நான் செய்யிறது இது நீ செய்யிறது அப்படின்று இருவருக்கும் போட்டிக்கு இருக்கும் அந்த போட்டிகளை தவிர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் நமது குழு மு முழுவதும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து இந்த பற்றின்மையை நாம் தினமும் பயன்படுத்தலாம் நாம் அன்றாட வாழ்க்கையிலும் பயன்படுத்தலாம் இதனால் நமக்கு அதிகப்படியான அறிவு வலிற் வளருகிறது நம்மளுடைய மேனி மிளிர்கிறது மேலும் மேலும் பல தகவல்களையும் தெரிந்து கொள்ள முடிகிறது